பதினஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னு மூனு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று